ஒரு பத்திரம் பதிவு பண்ணப் போனாவே கஷ்டமாகதான் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வைக்கிறாங்க எல்லா ப்ராசஸும் முடித்து அந்தப் பத்திரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்தில் முடிய வேண்டியது அதிக நேரம் எடுக்குது ஒரு ஆதார் கார்டு வாங்கப் போனாலே இப்படிதான் எதுக்குப் போனாலும் எந்தவொரு ஆ ஆவணம் வாங்கப் போனாலும் ஒரு கஷ்டமாதான் இருக்குது